எங்கள் ஊரு பக்கம்னு பார்த்தா வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி சர்ச்யில் வந்து இது குழா புட்டுனு புட்டுதான் ரொம்ப ஃபேமஸான உணவு அதை வந்து அங்கே அங்கே உள்ள சின்ன சின்ன கடைகள்லேயே தயாரிப்பாங்க அந்த வாசனையே நமக்கு சாப்புடணுங்கற அளவுக்கு ஒரு ஆவலை தூண்டும் அந்தளவுக்கு இருக்கும் அந்த வாசனை பார்க்கவுமே அழகாக இருக்கும் வெள்ளையா தேங்காய் திருவல்லம் போட்டு பார்க்கறதுக்கே அது அழகாக இருக்கும் பார்க்கும் போது அதை வாங்கி சாப்புடணுங்கற எண்ணம் போன உடனே அங்கே சாப்புடுற உணவுனால் அந்த குழா புட்டு பார்த்தோனே ஆசையாக இருக்கும் அதை சாப்பிட தோணும் அந்த மாதிரி நாகூரில் பிரியாணி பிரியாணி கடை அதுவும் கடைகளில் தான் இருக்கும் அதுவுமே சாப்பிடணும் அப்படிங்கற மாதிரி இருக்கும் நெய் சாதம் பிரியாணி அதெல்லாம் நாகூரில் வந்து ரொம்ப ஃபேமஸான சாப்பாடால் இருக்கும் வேளாங்கண்ணியை பொருத்த வரைக்கும் அங்கே குழா புட்டுதான் அப்பறம் முருகன் கோவிலுக்கு போனோன்னா பஞ்சாமிருதம் பஞ்சாமிருதம் இல்லாமல் யாரும் வீட்டுக்கு வர மாட்டாங்க அது அது பிரசாதமாகவும் கொடுப்பாங்க நம்ம வாங்கிட்டமே வரலாம் அது கோவிலேயும் தயாரிப்பாங்க ஆமாம் கோவிலில் கோவில் அலுவலகத்தில் தயாரிக்கிறது தான் அங்கே சாப்பிட அது எல்லாம் பழமும் சேர்ந்து இருக்கிறதுனால அது நல்லாயிருக்கும் சாப்பிட ஒரு டேஸ்ட்டாக புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்து நல்லாயிருக்கும் அது அந்த மாதிரி அப்பறம் அங்கே லட்டு தருவாங்க முருகன் கோவிலில் லட்டும் பிரசாதமாக கொடுப்பாங்க அதுவும் கோவிலில் தயாரிக்கிறது தான் அவங்க கோவில் ஆட்களை வச்சி தயாரிப்பாங்க அந்த லட்டு வந்து மற்ற கோவில் சாப்புடுறத விட அது ஒரு வாசனை வந்து வேற லெவலில் இருக்கும் நெய் அதிகமாக போட்டால் கற்கண்டெல்லாம் டேஸ்ட்டு வந்து சுவை கூட்டணும்னு வச்சிங்களேன் அந்தளவுக்கு இருக்கும் அப்பறம் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கலும் வீட்டில் நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி இல்லாமல் வேற மாதிரி இருக்கும் அந்த வாசனை வந்து அந்த கற்பூர பச்சை பச்சை கற்பூரத்தோடய வாசனையும் அதில் அதிகமாக இருக்கணும்னா அந்த சாப்பாடு வந்து நல்லாயிருக்கும் வேளாங்கண்ணியில் வேற சாப்பாடுனா குழா புட்டு இல்லாமல் வேற சாப்பாடு அங்கே பார்த்தா சாதந்தான் சாதம் சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும் அங்கே சாப்புடுறதுக்கு அதாவது வந்து நம்ம ஊரில் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிறத விட ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கோவில்லெல்லாம் டூரிஸ்ட்டர்ஸ்லாம் வந்தாங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக சாப்புடுவாங்க விரும்பி சாப்புடுவாங்க அவங்கெல்லாம் சாப்புடாத ஒரு டேஸ்ட்டு அதில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நாகூரில் ஒரு லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அந்த லெமன் ஜூஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் அது புதினாலாம் போட்டு அந்த வாசனை இன்னும் அதுக்கு சுவை அதிகமாக கூட்டும் நம்ம நார்மலாக சாப்புடுற லெமன் ஜூஸ் மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் ஃப்ளேவர் தனி சுவையாக இருக்கும் அது நல்லாயிருக்கும் அப்பறம் அங்கே ரோஸ் மில்க் ரோஸ் மில்க்கு நல்லாயிருக்கும்

அந்த மாதிரி நிறைய இருக்குது பாதாம் பால் நன்னாரி சர்பத்து அதெல்லாம் அங்கே நல்லாயிருக்கும் டூரிஸ்ட் யாராக இருந்தாலும் அதெலாம் அவங்களுக்கு பிடிக்கும் ஃபஸ்ட் டைம் சாப்புடுறவங்களுக்கு திரும்ப திரும்ப அடுத்தடுத்த தடவை வரும்போது அதை விரும்பி சாப்புடுவாங்க அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாகூரில் நெய் சாதமும் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் அதில் சிக்கன் மட்டன் அந்த மாதிரிலாம் போட்டுருப்பாங்க